எனக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கோடை காலத்தில் வந்து ஹில்ஸ் ஸ்டேஷன் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு கோடை காலத்தில் என்ன சூஸ் பண்ணுவேன் அப்படினா ஊட்டி போகிறதுக்குகாக தான் பிளான் பண்ணுவேன் ஸோ நானும் டூ டைம்ஸ் பிளான் பண்ணி டூ டைம்ஸ் போய்ட்டு வந்துருக்கேன் அதுக்கு அப்புறோம் பார்த்திங்க அப்படினா கொடைக்கானல் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொடைக்கானலும் வந்து பிளான் பண்ணி போவோம் ஏன் அப்படி அப்படினா நான் ஹில்ஸ் ஸ்டேஷன் சூஸ் பண்ணுறன் அப்படினா வெயில் காலம் வந்து இங்கே வந்து பார்த்திங்ன்னா இருக்கவே முடியாது ரொம்ப வெயில் தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அந்த சீசனை நம்ம கொஞ்சம் மாறி இருந்தோம் அப்படினா நமக்கு வந்து மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்சாகருக்கும் அதனால நான் வந்து ஹில்ஸ் ஸ்டேஷனை சூஸ் சூஸ் பண்ணுவேன் அதும் இல்லாமல் நீங்கள் கோடை காலத்தில் பார்த்திங்ன்னா குழந்தைங்களுக்கும் லீவாகருக்கும் ஸோ ஃபேமிலியோட போகிறதுக்கு நல்ல ஒரு ட்ரிப்பாக வந்து அந்த சீசன் வந்து அமைஞ்சிடும் இப்போ அங்கே போய் பார்த்தோம் நிறைய நிறைய ப்லேசஸ் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் ரோஸ் கார்டன் இருக்கு அப்புறோம் வந்து தொட்ட பெட்டா இருக்கு அது மாதிரி நிறைய வந்து சூஸ் பண்ணி நம்ம நிறையாவே வந்து சுற்றி பார்க்லாம் அதனால நான் வந்து கோடைக்காலத்தில் மட்டும் தான் இப்போ வெளியில் பயணம் செய்யணும்ன்னு ஆசைப்படுவன் அதுவும் ஹில்ஸ் ஸ்டேஷன் மட்டும் தான் ரொம்பவே ஆசைப்படுவன் இப்போ மழைக்காலம்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா மழைக்காலத்தில் நம்ம எங்கேயுமே மேக்ஸிமம் போக முடியாது என்ன ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கும் அப்படியும் மழைக்காலத்தில் வந்து இப்போ நான் கோவில்கள்லாம் வந்து மேக்ஸிமம் சூஸ் பண்ணிப்போம் இப்போ நம்ம போனோம்ன்னா இப்போ திருச்செந்தூர் அந்த மாதிரி பிலேசஸ் வந்து இந்த மழைக்காலத்தில் கொஞ்சம் சூஸ் பண்ணி அந்த சீசனில் போறதே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குற்றாலம்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படினா இப்போ ஸ்டார்ட்டிங் வந்து ஜூன் மாசம் தான் ஜூன் மாதம் அதனோட சீசன் சூப்பராகருக்கும் ஆனாலும் நாங்கள் குற்றாலம் போயிட்டு இந்த சீசனில் வந்து ரூம் எடுத்து தங்கிவிட்டு பார்த்திங்ன்னா அங்கே குற்றாலத்தில் குளிப்போம் ஐந்தருவி இருக்கு ஐந்தருவி பக்கம் பார்த்திங்க அப்படினா ஒரு அருவி இருக்கு அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அந்த சீசனில் வந்து நாங்கள் குற்றாலம் போவோம் இது தான் நாங்கள் வந்து பயணம் செய்யணும்ன்னு ஆச படுவோம் இந்த சீசனில்